பழைய பாட்டில் கருத்துள்ள பாட்டு பா பாடுறதுக்கு கேட்கறக்கு இனிமையாக இருக்கும் ஆனால் புதுப்பாட்டில் வந்து டப்பாங்குத்து தான் அர்த்தம் புரியாது எது கேட்டாலும் என்ன எது பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க எப்படி பாடுறாங்கன்னு கூட தெரியாது அந்த அந்த நேரத்துக்கு அந்த பாட்டுதான் தெரியும் ஒழிய அதனுடைய ஞாபகம் சக்தி இருக்காது ஆனால் பழைய பாட்டில் வந்து அர்த்தத்தோடு இருக்கும் பாட பாட நல்ல கேட்கறக்கு இனிமையாகவும் இருக்கும் நல்ல கருத்துள்ள பாட்டு எல்லாம் பாட்டும் பழைய பாட்டு எல்லாம் அப்படி இருக்கையில் நாம அதைத்தான் விரும்பி பார்ப்போம் கேட்போம் ஆனால் புதுப்பாடலெல்லாம் இப்போது கேட்கறக்கு அப்போது அப்போது நாம ஒரு ரெண்டு நிமிடம் அஞ்சு நிமிடம் ஆச்சுச்சுனா அது மறந்து போயிடும் ஆனால் வந்து இந்த காலங்காலமாக வந்து பழையப்பாட்டினுடைய ஞாபகம் அப்படியே இருக்கும் அது தான் நல்ல இது புதுப்பாடலெல்லாம் ஒன்றுக்கும் எடுப்படாதுங்க இப்போது வந்து டப்பாங்குத்து பாட்டுதான் எதுவும் ஒரு ஞாபகத்துக்து வராதுங்க ஞாபகத்துக்கு வராது அதனுடைய அர்த்தமும் தெரியாது அதில் எந்த ஒரு அர்த்தமும் இருக்காது அப்படியான பாட்டு தான் பாடிட்டுருக்காங்க ஆனால் நம்ம பழைய பாட்டுல்லாம் அப்படி கிடையாது நல்ல கருத்துள்ள பாட்டு அதெலாம் இன்றைக்கு அந்த காலத்தில் இன்றைக்கு இன்றைக்கு நடக்கிற நிகழ்வெல்லாம் அன்றைக்கே வந்து பாடி அதில் வந்து அர்த்தமாக கொண்டு வந்துடாங்க